சில்லறை வியாபாரம் மொத்த வியாபாரம்னா இப்போ சில்லறையாக வாங்கினா நம்ம ஒரு அரைக் கிலோ வெங்காயம் வாங்குவோம் ஆனால் மொத்தமாக வந்து இப்போ இந்த காய்கறி கடை சேல்ஸ் மேன் எல்லாம் என்ன பண்ணுவாங்கள் ஒரு டென் பத்து கிலோ வாங்குவாங்கள் அதை வந்து மொத்த வியாபாரம்னு ஒரு சந்தைகள்ன்னு சொல்லுவாங்கள் ஆனால் சில வருடங்களாக மளிகை நம்ம வீட்டுக்கு என்ன தேவையோ ஒரு மாசத்துக்கு என்ன தேவையோ கடுகு மிளகு இந்த ஜாமான்கள் வந்து மிளகாய் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஒன் மந்த்துக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம அப்பா அம்மா வந்து வாங்கிட்டு வந்து சமைப்பாங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுறளவுக்கு டூ மந்த்துக்கு அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டாங்கள் அதே போல காய்கறிகளும் அப்படி தான் ஒன் வீக்குக்கு என்ன தேவையோ அவ்வளோ காய்கறி தான் வந்து நம்ம அப்பா அம்மா வந்து வாங்கிட்டு வந்து வைப்பாங்கள் ஸோ நம்ம இந்த காய்கறி இந்த பொருட்கள்லாம் போய் நேரில் வாங்குனால் கொஞ்சம் வந்து நம்ம பொருள் வந்து பார்த்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கலாம் ஆனால் ஆன்லைன்லேலாம் வாங்கப் போனால் நம்ம என்ன செய்வோம் ஆன்லைன்லில் நம்ம காமிக்கிறது ஒரு மாதிரியா இருக்கும் ஆனால் ரிட்டன் வர்றது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் வந்து சரியில்லாமல் இருக்கும் தூசியாக இருக்கும் வண்டு அந்த மாதிரி எல்லாம் அதெலாம் இருக்கும் அதனால் வந்து நான் என் எந்த பொருள் வாங்குனாலும் நம்ம நேரில் போய் பார்த்து வாங்கினால் அது பெட்ராக இருக்கும்ப்பா நீங்களும் வந்து அதே போலயே செய்யுங்கள்